இப்போ எங்கள் ஊரில் வந்து அவ்ளவாக வந்து நாங்கள் வந்து கிராமத்தில் இருக்குறோம் இப்போ எங்கள் ஊரில் வந்து பாத்திங்கன்னா அவ்ளவாக வந்து ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிலாம் வந்து கிடையாது ஒரே ஒரு டாக்டரு தான் அவர் ஒரு சின்ன கிளீனிக் வச்சிருப்பார் அவரும் வந்து ஈவ்னிங் மட்டும் தான் வந்து பாப்பார் மற்ற படி எல்லா நாளும் வந்து ஃபுல் டேவும் இருக்கமாட்டார் ஸோ இப்போ எங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜெண்சின்னா நாங்கள் வந்து டவுனுக்கு தான் வந்தாகணும் கோபிக்கிதான் வரணும் எங்கள் ஊர்லருந்து அங்கே டவுன்க்கு வரதுனா ஒரு ஃபிஃப்டீன் கிலோ மீட்ரு வரும் பதினைஞ்சி கிலோ மீட்ரு வரும் அதனால் வந்து நாங்கள் திடீர்னு ஒரு எமர்ஜெண்சின்னா வரதுனா அந்த ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி எங்களுக்கு கிடையாது இப்போ பிறந்த குழந்தைக்கி நாங்கள் ஒரு தடுப்பூசி போடுறதுனா கூட நாங்கள் குழந்தைய எடுத்துகிட்டு அங்கே பதினைஞ்சு கிலோ மீட்ருதான் வர மாரி இருக்குது தடுப்பூசி இந்த மாரி எல்லாமே குழந்தைங்களுக்கு போடுறக்கு ஸோ எங் எங்கள் ஊரில் வந்து நல்ல ஒரு ஃபெசிலிட்டியோட ஹாஸ்பிட்டல் வந்தால் நல்லாருக்கும்